பாரம்பரிய விளையாட்டுகளில் கிராமப்புறங்களில் என்பது அதிகபட்சமாக கபடி விளையாடுவாங்கள் அது கபடி என்பது பாரம்பரியமான விளையாட்டாக உள்ளது அதே போன்று கிராமப்புறங்களில் இந்த கில்லி தண்டா விளையாடுவது அதுபோன்று இந்த பசங்க கோலி விளையாடுவது இதுபோக இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுவதும் இதெல்லாம் வந்து கிராமப்புறத்தின் பாரம்பரிய விளையாட்டுகளில் உள்ளது